சார் நான் வந்து வரலாறு படிச்சேன் அதில் வந்து பாபிலோன் தொங்கும் தோட்டத்தை பற்றி படிச்சேன் பாபிலோன் தொ தொங்கும் தோட்டத்தில் வந்து எகிப்து நாட்டில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அது எப்படி இருக்குன்ட்டு நான் யூட்யூப்பில் சர்ச் பண்ணேன் அதனால் அதேமாரி செய்யணுன்ட்டு ஆசைப்பட்டு பாபிலோன் தொங்கும் தோட்டம்மாதிரி வேர் எங்கே இருக்குன்னே தெரியாது கார்டன் மட்டும் தெரியும் அந்தமாதிரி சிஸ்டத்தில் நான் சிலதை அமைச்சிருக்கேன் என்னுடைய தோட்டத்தில் நீங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது வேர் எங்கே இருக்குது எங்கே இருந்து செடி வருதுன்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வெர்டிக்களில் வேலி அமைச்சி அதில் வந்து மேலே வந்து கா கார்டனை வந்து அந்த உயிரினங்களை அந்த செடிங்களை வச்சு செடி மட்டும் கீழே வரும் வேர் எங்கே இருக்கும்னு தெரியாது இந்தமாதிரி சில அரியவகைகள்லாம் பண்ணிருக்கேன் இது வந்து எகிப்து நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க பாபிலோன் தொங்கும் தோட்டம் வந்து உலகத்துல ஒரு அபூர்வமாக தாக்கக்கூடிய ஒரு தோட்டம் அதுமாதிரி செய்யலான்ட்டு பார்த்துட்ருக்கேன் நிறைய செஞ்சிட்டுருக்கேன் நிறைய அரசாங்கத்துலையும் உதவி தேடிகிட்டு போய்ட்டுருக்கேன் அதனால் அந்த தோட்டக்கலையில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கறதால இந்த கன்டெய்னரு வந்து மதுரையில கொடுக்குறாங்களாம் அதை போய்ட்டு ஒரு கன்டெய்னர் என்ன வெலன்னு பார்த்து வாங்கிகிட்டு வந்து அத மாரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் சொந்தமாக அதேமாதிரி கன்டெய்னர் மாதிரி செட் பண்ணி தோட்டமெல்லாம் அமைச்சிட்ருக்கேன் அதனால் இந்த தோட்டத்தை வந்து பார்க்கணுன்னா கூட நீங்கள் வரலாம் இதமாதிரி நிறைய நீங்களும் அத மாரி செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்